வணக்கம் மேம் சொல்லுங்கள் மேம் ஆ ஆமாம் மேம் நான் அப்துல் ரஷாக் ஆமாம் மேம் ஓகே மேம் என்னைக்கு மேம் ஓகே மேம் மேம் ஏற்காடு ஃபுல்லாக ஹில்ஸ் மேம் நீங்கள் ஃபுல்லாக மலை மலைப் பகுதிகள் மலை ஃபுல்லாக உங்களுக்கு இது இருக்கும் மேம் நல்ல நல்ல பிக்ஸ்லாம் கிடைக்கும் மேம் உங்களுக்கு பிளஸ் ஃபாரஸ்ட் ஏரியா மேம் நிறைய ஜூஸ் இருக்கும் மேம் பா ஃபால்ஸ் இருக்கும் மேம் ஃபால்ஸ் மாதிரி நிறைய இருக்கும் மேம் இஸ் எ குட் பிளேஸ் டு டூர்ஸ் மேம் யெஸ் மேம் யெஸ் மேம் யெஸ் மேம் இருக்கு யெஸ் யெஸ் மேம் இங்கே நாலு சூசைட் பாயிண்ட் இருக்கு மேம் ஏற்காட்டில் இல்லை மேம் நான் உங்களை வந்து கி கீழே இருந்தே பிக்கப் பண்ணிப்பேன் மேம் யெஸ் மேம் மேம் பெர் டே வந்து தவுசண்ட் டூ ஹண்ட்ரட் மேம் யெஸ் மேம் மேம் இது ஆல்ரெடி டிஸ்க்கவுண்ட் ப்ரைஸ் மேம் இதுக்கு மேலே குறைச்சா எங்களுக்கு கட்டுபடி ஆகாது மேம் மேம் மேம் ஏற்காட்டில் இருக்க எல்லா மேம் ஏற்காட்டில் இருக்க எல்லா பிளே எல்லா ஃபுட்ஸ்சும் தெரியும் மேம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்யில் ஃபுட் நாங்கள் அவைளபுலிட்டி பண்ணி தரோம் மேம் எ மேம் ஏற்காடு ஸ்டார்ட்டிங்களையே உங்களுக்கு இது எல்லாம் கிடைச்சுரும் மேம்

யெஸ் மேம் எல்லா பால்ஸ் மேம் ஏற்காட்டில் மொத்தம் நாலு பால்ஸ் இருக்கு மேம் நாலு பால்ஸும் இதுவும் வந்து உங்களை வந்து டூர் இதில் பேக்ல இருக்கும் மேம் ஓகே மேம் மேம் நீங்கள் புதன்கிழமை கிளம்புனிங்கன்னா எங்களுக்கு அதுக்கு செவ்வாய்க் கிழமையே எங்களுக்கு எனக்கு காண்டக்ட் பண்ணிங்கன்னா ஓகே மேம் நாங்கள் புதன்கிழமை உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேங்க மேம் ஏற்காடு ஸ்டார்ட்டிங்களையே ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் அவர் டூர் சர்வீஸ் மேம்